இப்போது வந்து தமிழ்மொழி வந்து என்னன்னு சொன்னால் சுத்தமான தமிழா இருக்கிறது இல்லை இப்போ எல்லாமே தமிழ் மொழியோட ஆங்கிலத்தை கலந்து கலந்து தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்மொழி வருங்காலத்தில் வந்து தமிழா இங்கிலீஷோட கலந்து போய் இது தமிழ் மொழியாங்கிறதே இல்லாதுங்கிற மாதிரி ஆயிப்போயிடுது அது அந்த இலங்கை போன்ற நாட்டில் தான் அங்கே வாழ்கிற தமிழர்கள் தான் சுத்தமாக தமிழை பேசிகிட்டுருக்குறாங்க நாம் வந்து படிப்படியாக தமிழை மறந்து இப்போ இங்கிலீஷோட கலந்து கலந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இது வருங்காலத்தில் வந்து தமிழ் மொழியை ஒரு அழிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுது அதனால் ஆங்கிலம் கலக்காத தமிழ் மொழியே பழைய முறையிலேயே நாம்ப பேசுகிறதுக்கு ஆரம்மிச்சி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை நம்ம ஊக்குவிக்கணும்